நான் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு செப்பல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு பிளாக் கலர் பிளாக் கலரில் வந்து நான் எப்பயுமே வந்து பிளாக்கில் தான் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து ஆர்டர் போடுவேன் எனக்கு இப்போ பார்க்கம்போது ஆன்லைனில் அதை பார்க்கம்போது அந்தப் பிளாக் கலர் செருப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி நான் அதனால வந்து அந்த செருப்பை வந்து நான் எங்கள் வீட்டில் யார்ட்டையுமே கேட்காம ஆர்டர் போட்டுவிட்டேன் அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு ஸோ நான் வந்து அந்த நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சு தான் வந்து நான் ஆர்ட்ரு போட்டேன் ஆனால் அந்த செப்பல் வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா எதோ ஒரு கட்ட சொல்லுவாங்க தெரியுமா ஒரு ஷாஃப்ட்டாகவே இல்லை அப்படியே ஒரு கட்ட மாரி இருந்துச்சு அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கட்ட மாரி இருந்துச்சு அதோட அடி பகுதியிலாம் வந்து அந்த லப்பர் க்ளாத்தாலயே அவங்க வந்து லப்பராலயே செய்யவே இல்லை அது ஏதோ கட்டையை வச்சு நடக்குற மாரி ஒரு ஃபீல் இருந்திச்சு அதைப்போட்டு நடக்கவே முடியல அதைப்போட்டு நடக்கும்போது எனக்கு கால் வலி வந்துருச்சு குதிகால் வலின்னு சொல்லுவாங்க இல்லையா அதைப்போட்டு நடக்க நடக்க எனக்கு கால் வலியே வந்துருச்சு நான் அது வந்து ஒரு ஒன் வீக் தான் அதை யூஸ் பண்ணேன் சரி வாங்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம யூஸ் பண்ணேன் ஒரு வீக் தான் யூஸ் பண்ணிருப்பேன் டக்குன்னு அதோட வார்லாம் வந்து அறுந்து போயிடுச்சு என்னடா ஒரு முந்நூறுரூவா கொடுத்து வாங்குனோம் அதுக்கு வொர்தே இல்லையே அப்படின்னு நினைச்சேன் எனக்குப் பிடிக்கல அந்த ப்ராடக்ட் ஒரு மோ என்கிட்ட உள்ள ஒரு மோசமான ப்ராடக்ட்ன்னா வந்து அந்த ப்ராடக்ட் தான் அதை நான் துாக்கிப் போட்டுவிட்டேன் முந்நூறுரூவா வேஸ்ட்டாகதான் போணுச்சு